இப்போ நம்ம பாத்தோன்னா குட் ஃப்ரைடேன்னு ஒன்று வருது இப்போ வந்து புனித விழான்னு சொல்லிட்டு வரும் அந்த புனித விழான்னு வந்து அன்னைக்கு ஃபுல் டே பாஸ்டிங் இருந்துட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஈவினிங்கில் மாஸ் போவோம் மாஸ் போகும்போது நமக்கு ஃபாதர் வந்து நெத்தியில் ஒரு விபூதி வைப்பாரு அது வந்து நமக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கெழமை வெள்ளிக்கெழமை வந்து சிலுவைப் பாதை வைப்போம் நாங்கள் சர்ச்சில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்துட்டு நம்ம கடவுள்கிட்ட என்ன கேக்கிறமோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு அதேபோல் ஏழாவது வெள்ளி வந்து குட் ஃப்ரைடே வருது குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம் சர்ச்சில் இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம் மூணு மணிக்கு இரக்கத்தின் ஜெபமாலை சொல்வோம் அப்றம் வந்து சனிக்கெழமை நைட்டு வந்து குட் ஃப்ரைடே ஈஸ்டர் மாஸுக்கு போவோம் ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நாள் கலாச்சாரமும் இந்த நாளிலே இன்னுமும் அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்